முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி எட்டு இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு